டெய்லருங்களா ஆ ஒருத்தவ ஒருத்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ட்ரஸ் தைக்கெணும் அதான் ஒன் டூ ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்காங்க பிள்ளைங்கள் ஒரு ஐம்பது பிள்ளைங்கள் இருக்காங்க ஆ ஆமாம்ங்க சார் அதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டட்டில ஒரு பத்து பேர் அது போல் ஒரு பத்து ஐம்பது பிள்ளைங்க இருக்காங்க நானு எந்தெந்த க்ளாஸு க்ளாஸ் வாரியாக சொல்லுறேன் நீங்கள் குறிச்சிக்கிங்க இதை இந்த அளவு அளவு குறிச்சிக்கங்க ஒரு வைலட் கலரு கீழே பாட்டம் வந்து வைலட்டு மேலே வந்து சரி நீங்கள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வாங்க ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் அளவு எடுத்துகிட்டு ஆ சரிங்க நீங்கள் ஸ்கர்ட் அண்ட் ப்ளௌஸு ஆஃப் ட்ராயரு ஷர்ட்டு ஆமாம் அதுவா சிம்ப்ளாக இருந்தால் போதும் ம் ஆ சரி சரிங்க மேடம்

சரிங்க சரி நீங்கள் நீங்கள் அளவெடுக்க வரும்போது அட்வான்ஸ் பண்ணிர்றோம் இல்லை நீங்களே எடுத்து தச்சு கொடுத்துருங்க அதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்குங்க ஆமாம் இந்த பொங்கல் முடிஞ்சி கொடுத்தாப் போதும் சரிங்க சார் அதான் டூ வீக்ஸு எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் தேங்க் யூ சார்